ஆ ஹலோ சார் வணக்கம் சார் எங்கள் ஊரில் வந்து ஒரே தண்ணி வந்து ஒரே துர்நாற்றமாக வீசுது சார் ஒரு மூ கடந்த ஒரு மூணு நாளாகவே எங்களால் வந்து தண்ணி குடிக்க முடில ஒரே கொழந்த வந்து மோஷன் போகுது அதாவது இந்த தண்ணி வந்து செட்டாகல நாங்களும் வந்து எத்தன் நாளைக்கு அங்கே சொன்னால் இங்கே சொன்னால் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் டக்குன்னு இமிடியட்டாக ஆக்ஷன் எடுங்கள் சார் நாங்களும் வந்து இந்த கேன் தண்ணி மினரல் வாட்டர் தான் சார் காசு கொடுத்து வாங்கினு இருக்கோம் தினக்கும் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு கேனு ஒரு நாளைக்கு செலவாகுது சார் பைசா எங்கள் கிட்டே கொடுத்து கொடுத்து வாங்க முடில அந்த தண்ணியும் எங்களுக்கு செட்டாக மாட்டுது ஒரே தண்ணி சளி பிடிக்குது ஜலதோஷம் இருக்குது ஃபீவர் வருது கொழந்தைங்களுக்கு ஒன்றுமே செட்டாகல சார் எங்கள் பகுதி மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்றாங்க ஒரு மனு எழுதி கொடுக்க சொல்கிறாங்க நீங்கள் டக்குனு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் பாருங்கள் சார் என்ன ஒரு ரெண்டு நாள் ஆகுமா சார் ஓ இல்லை சார் நாளைக்கே கொஞ்சம் முடித்துக் கொடுங்க சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பத்து மணிக்கு இருக்கீங்களா சார் நன்றி சார்